ம் ஹலோ சொல்லுங்க மேம் ஆமாங்க சொல்லுங்க ம் சொல்லுங்க மேம் மேம் பார்த்தங்க மேம் பாப்பாவோடய மார்க் எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் கம்மியாதாங்க மேம் எடுத்திருக்குறா நான் வீட்டில் டெய்லியும் படிக்க ஹோம்ஒர்க் எல்லாம் கு கொடுத்தது எல்லாம் படிக்கதாங்க மேம் வச்சேன் வச்சுருக்கேன் அவள் ரொம்ப கொஞ்சம் விளையாட்டா இருக்காங்க மேம் நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேங்க மேம் அப்படிங்களா ம் சரிங்க சரிங்க மேம் நான் அனுப்பி அனுப்பிவிட்றேங்க மேம் மேம் இது ஹோம்ஒர்க்கெலாம் வந்துட்டு வீட்டில் செஞ்சுப்பாங்க அங்கேயே வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸில் வந்துட்டு அவங்க செஞ்சுப்பாங்களா அப்படிங்களா மேம் மேம் அதுக்கப்புறோம் வந்துட்டு இப்போ சாயந்தரத்துல பார்த்திங்கன்னா அவள் பேருந்து வந்து வீட்டிலேயே வந்து விட்டிருங்க மேம் ஸ்கூல் பேருந்து ஆ இப்போ வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ஸு சிறப்பு வகுப்பு அப்படின்றதுனால சாயந்தரோம் வந்து விட்டிருவீங்களா மேம் இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்களா கரெக்டாக வந்துட்டு நாலு நாற்பதுக்கு முடிஞ்சுருங்களா சரிங்க சரிங்க சரிங்க இப்போது வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு எப்போலேருந்துங்க ஆரமிக்கிறிங்க ஆ சரிங்க திங்கட்கெழமைலேந்து ரெகுலராக இருக்குங்களா சரிங்க சரிங்க இந்த ச சனிக்கெழமையில ஏதாவுது ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவுது இருக்குதுங்களா சரிங்க சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே சரி மேம் நான் பாப்பாவை அனுப்பிவிட்றேங்க மேம் ஆ நன்றிங்க மேம் ம்